ஆமாம் சார் என்கிட்ட ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது ஓட்டு வீடு அந்த வீட்டை நல்லா கூரையெல்லாம் பிரிச்சு மேஞ்சிட்டு நல்லா டார்ச் வீடு மாதிரி போட்டுடணும் சார் பொருள் நீங்களே வாங்கிக்கொடுத்துருங்க அமௌண்ட் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் நல்லா தரமான நல்லா தரமான பொருளாக போட்டுவிடுங்க ம் ம் நல்லா தரமான பொருளாகவே போட்டுவிடுங்க சார் ம் சார் அமௌண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லனு நான் சொல்லிவிட்டேன் அதனால் நீங்களே எதாவது பார்த்து பண்ணிக்கலாம் சார்

தொட்டி பழைய தொட்டி ஒன்று இருக்குது அது வேண்டாம் கீழே இருக்கிற நிலத்த இடிக்கணும் இடிச்சிட்டு நல்லா டைல்ஸ்ஸு நல்லா உயர் தரத்தில் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி டைல்ஸ்ஸாக போடணும் நமக்கு பிளாக் கலர் கிரானைட்டே போதும் சார் பரவாயில்ல சார் வீட்டில் எல்லாத்துக்கும் அதுதான் பிடிச்சிருக்காம் அதுவே நீங்கள் பார்த்து பண்ணிவிட்ருங்க ஆ ஓகே சார் எலெக்ட்ரிஷனெலாம் நீங்களே பார்த்துப்பீங்களா ஆ வேண்டாம் சார் நானே எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கொஞ்சம் சீப் ரேட்டில் எனக்கு பண்ணி கொடுத்துருவாரு அவரே பார்த்துருவாரு இது சார் அதுக்கு சரி சார் நான் ஊரில் இருக்கிறேன் நேராக நாளைக்கு வேணுணா பார்த்து பார்த்துக்கலாம் சார் சரி சார் ஒரு தோ தோராயமா என்ன ரேட்டு சார் வரும்

சார் ஒரு பத்து லட்சம் வருமா சரி சார் நாளைக்கு நேரில் பார்த்துட்டு சொல்கிறேன் சார் சரி சார் நான் கால் பண்ணுறேன் நீங்கள் வந்திருங்க